நாங்கள் ஹோட்டல் வச்சு நடத்துகிறோம் ஹோட்டலில் காலையில் டிஃபன் வந்து பொங்கல் பூரி இட்லி அந்த மாதிரி போடுவோம் ஒவ்வொருத்தர் இருக்குது ஒவ்வொன்று வித்தியாசமாக கேட்பாங்கள் அதனால் அதே செஞ்சு கொடுப்போம் நைட்டுலேயும் அதே மாதிரி டிஃபன் போடுவோம் புரோட்டா சப்பாத்தி இடியாப்பம் இட்லி அந்த மாதிரி செய்வோம் ஆலு புரோட்டா செய்வோம் வர்றவங்க ஒரு நாலஞ்சி பேரு பத்து பேரா ஒரே நேரத்தில் வந்துருவாங்க ஒரு சமயம் ஒவ்வொருத்தரா வருவாங்கள் அந்த ஒரே நேரத்தில் வரும்போது எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ஒருத்தவங்க கலக்கி கொடும்பாங்க ஒருத்தவங்க ஃபுல் பாய்ல்ம்பாங்க ஒருத்த ஆஃப் ஃபாய்ல்ம்பாங்க தோசைம்பாங்க எல்லாத்தயும் ஒரே நேரத்தில் அந்த சமய அந்த சமயத்தில் சமாளிக்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும் எங்களுக்கு இருந்தாலும் அதையே சமாளித்து அவங்களுக்கு கேட்குறதை நாங்கள் செஞ்சு கொடுத்து அவங்கள திருப்தியா எல்லாரு சாப்பாடு நல்லாருக்கும் இந்த ஹோட்டல்க்கு வந்தால் எங்கள் வீட்டில் சாப்புடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா சாப்பிடுட்டு திருப்தியா போகிற அளவுக்கு நாங்கள் செஞ்சு தருவோம்